கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தனித்துவமான உள்ளூர் கலை வடிவங்களான கிருஷ்ணகிரி மாவட்டத்துலேயே சைய்த் பாஷா மலை தான் பெரிய வடிவம் சைய்த் பாஷா மலையிங்றது ரொம்ப காலமாக இருந்த மலை அந்த மலையில் எல்லாமே மேலே இருட்டு குகைனு இருக்குது அண்ணன் தங்கச்சி குகைனுன்னு இருக்குது அப்புறம் நெய் குகைனு ஒன்று இருக்குது அதில் இருக்கற தண்ணி எப்பவும் வடியாது அண்ணன் தங்கச்சி குகைனு இருக்கிறதுல தங்கச்சியை ஒரு குகையில எப்பயும் தண்ணி இருக்கும் இருட்டு குகையில வந்து தண்ணி எப்பவும் வந்து ஃப்ரிட்ஜ்ஜில் வைச்ச தண்ணி மாதிரி ஜில்லுனு இருக்கும் நல்லா நல்லா இதாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய கலை வடிவ வடிவம்ங்றது கிருஷ்ணகிரியில் சைய்த் பாஷா மலை அதுக்கு அப்புறம் கேஆர்பி டேம் கேஆர்பி டேமில் வந்து தண்ணி டேம் டோர் அதெல்லாம் செடிங்கள் ஃபால்ஸ் செடிங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் அப்புறமேட்டுக்கு இந்த தலைமுறையில இருந்து இன்னொரு தலைமுறைக்கு வந்து சொல்லப்போ நிறைய சொ சொப்பு சாமானங்கள் மண்வெளி பொருள்களெலாம் கிருஷ்ணகிரியில் நிறைய பண்ணுவாங்க அந்த மாதிரி நிறைய பொருட்கள் வந்து கிருஷ்ணகிரியில் இருக்குது ஆனால் கிருஷ்ணகிரிக்கு ஃபேமஸ் மாம்பழம் மாம்பழம் கண்காட்சி வர் வருஷத்துக்கு ஒரு தடவை கிருஷ்ணகிரியில் படுவாங்க அதெல்லாம் கிருஷ்ணகிரியில் தனித்துவமான ஒரு பொருட்கள்